ஹலோ கோ கோகிலாங்களா நான் ஆஃபீஸ்லேயிருந்து பேசுகிறேன்மா இந்த மீட்டிங் இருக்குது இன்றைக்கு ஒரு பதினொரு மணிக்கு மீட்டிங் எல்லாம் வர்றாங்க எல்லாம் அரேஞ் பண்ணணும் டீ ஸ்நாக் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் சேர் இதெல்லாம் எடுத்துப்போட்டு அதெலாம் கிளீன் பண்ணணும் இடம் எல்லாம் சுத்தம் பண்ணணும் நீங்கள் கூப்ட்டுக்கங்க நீங்கள் கூப்பிட்டுக்குங்க ஆ அந்த மீட்டிங் ஹால்ல டேபிள் அதெல்லாம் துடைச்சி கிளீன் பண்ணுங்க அந்த செல்ஃபில் இருக்கிற புக் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வேறு பக்கம் அடுக்கி வச்சிருங்க அதை அடுக்கி வச்சிட்டு அந்த இடத்தெல்லாம் துடைச்சி சுத்தம் பண்ணிடுங்க ஆ சரி ஓகே நானே வர சொல்லிடுறேன் நான் ஒரு ஆள் வர சொல்லிடுறேன் நீங்கள் வந்திருங்க நேரமாக வந்திருங்க பதினொரு மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்துருங்க ஏழு மணிக்கு வந்திங்கன்னா தான் சரியாக இருக்கும் டீ வந்து ஒரு இருபத்தி ஏழு பேர் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர்த்துக்கு போட்டிருங்க சாப்பாடு ஒரு முப்பத்தைஞ்சு பேர்த்துக்கு சொல்லிடலாம் ஆ சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கொங்க பிஸ்கெட் ஆ அமௌண்ட் கொடுத்துட்றங்க நீங்கள் வாங்க நானும் நேரமாக வந்துடுவேன் வாங்க பார்த்து எல்லாம் பண்ணிடலாம் எல்லாம் சேர்லாம் எடுத்து அடுக்கணும் அந்த ரூம் எல்லாம் கிளீன் ஆ நான் கொடுத்துட்றேன் நான் கொடுத்துட்றேன் வாங்க ஆ சரி ஓகே வேறு எல்லாம் ஒன்றும் வேணாம் சாப்பாடு டீ டைம் முடிஞ்சு சாப்பாடு உம் ஓகே